ஹலோ சொல்லுங்கள் ஐயா யார் சரிங்க ஐயா உங்கள் பேர் என்னாங்க என்ன ஊர் நீங்கள் உங்கள் பேர் சரிங்க ஐயா இப்போ உங்கள் வீடுப் புது வீடுர் பழைய வீட்டில் வந்து நான் வந்து ரூமை வந்து எதாவது ரெனோவெட் பண்னுமா புதுப்பிக்கணுமா என்ன ரூம் இது ப பெட்ரூமா இல்லை ஷோரூமா என்னா ரூம்மு ஷோரூம் தானேங்க சரிங்க ஓகேங்க நான் வந்து உங்கள் ரூமை உங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு அதற்கு என்ன ஏது சாமான் என்னான்னு நான் உங்கள்கிட்ட நாளைக்கு சொல்லுறேன் சரிங்களா இப்போ வந்து த சா சாதாரணமா நீங்கள் வேலை ஆரம்பிக்கணுனாலே உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்துருவாய்க்கு மேலே பணம் இருக்கனும் ஒரு பத்துருவாய்க்கு மேலே பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க நாளைக்கு உங்களுது ரூமை வந்து நான் வந்து பார்த்துட்டு நான் என்னான்னா மெட்டீரியல்ன்னு எழுதிவிடுறேன் நீங்கள் வாங்கி வைங்க நம்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிரலாம் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருப்பிங்களா வந்து பார்க்கலாமா காலையில் பத்து மணிக்கு சரிங்க ஐயா சரிங்க ஓகேங்க இந்த நம்பருக்குல்லங்க இதற்கு வந்து ஒரு மெசேஜு மட்டும் டைப் பண்ணி அனுப்பிடுங்க உங்கள் அட்ரஸ்ஸை காலையில் வந்து நான் உங்களை பார்த்துட்டு என்ன சாமான் ஏது சாமான் சொல்லுறேன் உங்கள்கிட்ட அதற்கப்றோம் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதற்கப்றோம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஓகேங்க ஐயா வச்சிருங்க ஐயா